ஆ ஆமாம் டாக்டரு தான் சொல்லுங்கள் ம் நல்லா சாப்பிடுங்க எதாவது ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க கீரை பழங்கள் இது மாதிரிலாம் சாப்பிடுங்க காலையில் சாயங்காலம் கொஞ்சம் வாக்கிங் போங்க ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுங்க வீட்டில்தான இருக்கீங்க வேலைக்கு போகிறிங்களா ம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க கீரை அந்த மாதிரி முட்டை அந்த மாதிரி எறைச்சி எல்லாம் சாப்பிடுங்க வேறு எதாச்சும் ட்ரீட்மெண்ட் இங்கே ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா வந்தால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகலாம் வேறு எதாட்டும் உங்களுக்கு சுகரு ப்ரெஷரு அந்த மாதிரி எதாட்டும் இருக்கா

ஆ அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிடலுக்கு வந்திங்கன்னால் பார்த்து விட்றலாம் ட்ரீட்மெண்ட்டு ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு வாங்களேன் அட்ரஸ் ஒன் பை பத்தம்பது ஸ்ட்ரீட் ஆ சரி ஓகே ஆ இல்லை இல்லை அதலாம் பீஸ்ஸெலாம் அதிகமாக கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வாங்க பார்த்துக்குடலாம் ஆ சரி ஓகே